பல்லிகளில் குழந்தைகளுக்கு வருமானம்னால் என்ன வரிகள்னால் என்ன இதப்பற்றி கற்றுக் கொடுக்கறது ஒரு முக்கியப்பங்குன்னு நான் நினைக்கறேன் ஏனால் பள்ளிக்கூடத்தில் இருந்து தான் குழந்தைகள் வந்து எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க அதேமாதிரி நிறைய விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னால் வருமானம்னால் என்ன வரிகள்னால் என்ன கடன்னால் என்ன அப்படிங்கறதை அவங்க கற்றுகிட்டு வரணும் ஏன்னா பள்ளிகள்லையும் நிறைய வரும் எப்படி சொல்றது வருமானம் இருக்கும் கடனும் இருக்கும் வரிகளும் இருக்கும் அதெலாம் அவங்க தெரிஞ்சுக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடே இருக்கட்டும் அவங்க வீட்டிலேயே அவங்க அப்பா எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அதில் எவ்ளோ வருமானம் வருது அதை எப்படி சேவிங்கில் போடுறது அதை எப்படி நம்ப பட்ஜெட்க்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தறது அது எப்படி நம்ப ஒரு நல்ல நிலைமைக்கு வரது அப்படிலாம் நினைக்கணும்னா இதை மாதிரி ஒரு வரின்னால் என்ன கடன்னால் என்ன வருமானம்னால் என்ன இதெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் இந்த குழந்தைகள்லாம் வந்து அவங்கள் ஒரு படிக்கிற காலமாக இருக்கட்டும் வீட்டில் இருக்கிறவுங்களுக்கும் சரி ஒரு காலேஜ் அவங்களே ஒரு லைஃப் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கே வந்து ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டில் அவங்க அப்பா அம்மா படிக்கலைன்னாக்கூட இவங்க பள்ளிக்கூடத்தில் நம்ம சொல்லிக்குடுக்கறது மூலயமா இந்த குழந்தைங்கள் வந்து வீட்டில் போய் அவங்க அப்பாவோட வருமானத்தை வச்சு எதை எதை எதை எதுக்கு பிரிச்சால் எதை எதை எதை எதுக்கு பிரிச்சால் எது எது முன்னேறும் முன்னேறலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல நிலைமைக்கும் வருவாங்க அவங்கள் அப்பாவோடய பணம் வருதுன்னால் அதில் இவ்வளோ இதை சேவிங் பண்ணிட்டு எவ்வளோ கடன் இருக்கோ அவ்வளோ இதுக்கு கடன் செலுத்திட்டு அதுக்கு வரிக்கு தனியாக எல்லாற்றையும் சேவிங் பண்ணுறது மூலயமா லைஃபில் ஒரு நல்ல நிலைமைக்கி வருவாங்க அதனால குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து சொல்லித்தரதுங்கறது ஒரு தப்பான விஷயமே கிடையாது அதுலையும் வருமானம்னால் என்ன வரிகள்னால் என்ன கடன்கள்னால் என்ன அப்படிங்கறத சொல்லித்தரது ஒரு முக்கியமான பங்குன்னு நான் சொல்வேன் அதனால குழந்தைகளுக்கு பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்கு இதை கடன்னால் என்ன வருமானம்னால் என்ன வரிகள்னால் என்ன சொல்லித்தரது மூலயமா அவங்க லைஃபில் அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்